ஐயா பறவைகளை பார்க்க வந்து அதிகாலை நேரம் சிறந்தது தான் ஆனால் சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு ஏதாவது வசதி கிடையாதுதான் ஏனால் அரசாங்கமும் அதுக்கு தகுந்த மாரி இது ஒன்றும் செய்யலை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கெஸ்ட் ஹவுஸூம் கிடையாது எதுவும் கிடையாது ஏதோ ரோட்டில் போறாங்க ஏ பார்டா பறவைகள் வந்து கும்பலாக்குது ஒரு போட்டோகிராஃப்பு எடுத்துக்கிறாங்க இதுதான் செய்கிறாங்க ஐயா மற்றபடி வந்து கெஸ்ட் ஹவுஸூம் கிடையாது எதுவும் ஒரு பார்க்கும் கிடையாது ஒரு பீச்சு தங்க வைக்க இடமும் கிடையாது அங்கங்கே ஒரு பறவை அப்படியே எடுத்துக்கிறாங்க இதை ஆனால் இந்த கவர்மெண்ட்டு வந்து அப்படி அப்படியே ஒரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஐயா இது பற்றி ஒன்றும் தப்பில்லை